கரூர் மாவட்டத்தில் வந்துட்டு கரூர் மாவட்டத்துலேன்னு இல்லை சில பண்டிகைகள் வந்துட்டு எல்லா நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் வந்துட்டு பண்ணுறாங்க வேறு கன்ட்ரி வேறு சைடு வேறு ஸ்டேட்டில் கூட சில ஃபங்க்ஷன்ஸ் செலப்ரேட் பண்ணுறாங்க சித்திரை வருடப்பிறப்பு ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு ஆயிதபூஜை ஆயுதபூஜை இ இது எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ப பயன்படுத்துகிற ஆயுதங்கள் ஆயுதங்கள் இப்போது உலகத்தில் வந்துவிட்டு ஒரு பொருள் இல்லேனாலும் வந்துவிட்டு ய அது இல்லை இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லாத்துக்கும் எல்லாமே எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிற ஒரு பொருள் அதில் முக்கியமாக ஆயுதம் ஆயுதம் வந்துட்டு நிறைய விவசாயத்துக்கு நிறைய பயன்படுத்துவாங்க ஆயுதம் அப் நம்ம ஓட்டுற வாகனங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி திங்ஸெலாம் வந்துட்டு இது வந்துட்டு நம்மளோடய தொழில் குரு தெய்வமாக வந்துவிட்டு பயன்படுற ஒன்று எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் விவசாயம் இதெல்லாம் அண்ட் நம்ம படிக்கிற புக்ஸ் நம்ம படிக்கிற ஒரு விஷயம் இதெல்லாம் வந்துவிட்டு நம்ம ஆயுத பூஜை அன்றைக்கு என்ன பண்ணுவோன்னால் இதை கொண்டாடுற வகையாக இதை முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் ஆயுத பூஜைன்னு ஒன்று நம்ம யூஸ் பண்ணுற ஆயுதங்களெல்லாம் நம்ம கழுவி அதுக்கு வந்துட்டு பூஜை போட்டு அதுக்கு நம்ம சுன் தானியங்கள் தானியங்கள் பல தானியங்கள வந்துவிட்டு நம்ம விவசாயத்தில் முக்கியமாக இருக்கற இந்த பல தானியங்களை வந்துட்டு நம்ம சமச்சு அதை சா சாமிக்கு வெச்சு படைச்சிட்டு அதை சாப்பிடுவோம் ஸோ இது ஆயுத பூஜையோடய ஸ்பெஷல் கரூர் மாவட்டத்தில் என்னென்ன ஃபங்க்ஷன் கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் திருவிழாக்கள் நிறைய கொண்டாடப்படுவாங்க வீரப்பூர் அப்படிங்கிற ஊரில் தேர் திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக வந்துட்டு அந்த திருவிழா அந்த ஊர் திருவிழா வந்துட்டு தேர் திருவிழா வந்துவிட்டு ரொம்ப நெ பிரமாண்டமாக நடைபெறும் அந்த காலத்தில் பொன்னர் சங்கர் வாழ்ந்த இடமா அந்த எடம் இருக்குது அவங்க இருக்கிற எடம் இருந்த எடம் வீரப்பூர் அப்படிங்கிறது ஸோ அந்த திருவிழாவை ரொம்ப பிரமாண்டமாக பதினஞ்சு நாள் பன்னெரெண்டு நாள் பக்கமாக வந்துவிட்டு கொண்டாடப்படும் ரொம்ப பிரமாண்டமாக அய்யர்மலை அப்படிங்கிற ஒரு ஊரில் அதே தேர் திருவிழா வந்துவிட்டு மூணு நாள் ஒரு ஒரு மா மூணு மா வாரங்கள் நாலு வாரங்கள் வாரம் வாரம் தேர் திருவிழா வந்துவிட்டு நடக்கும் வேலாயுதம்பாளையம் சொல்லி ஒரு ஒரு அம்மன் பாம்பும் பாம்பலாயி அம்மன் பாம்பு வாகனமாக கொண்ட ஒரு அம்மன் வந்துட்டு அங்கே வெச்சுருக்காங்க அந்த திருவிழா ரொம்ப பிரமாண்டமாக கொண்டாடப்படுற ஒரு திருவிழா கன்னிமார் கன்னிமார் அப்படிங்கிறது ஏழு கன்னிகளை வெச்சு ஏழு கன்னிகளுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து பூஜை போட்டு அதை நம்ம கொண்டாடுற ரகமாக ஏ அதில் பொங்கல் வெச்சு பொங்கலை அந்த அந்த கோவில் பூசாரி கையிலையே ஆயிரம் பொங்கல் கிட்டத்தட்ட ஆயிரம் பொங்கலை வந்துவிட்டு அந்த பூசாரி கையிலையே அள்ளுவாங்க கையிலையே அள்ளி எல் ஒவ்வொரு பானையிலும் ஒவ்வொரு கை பொங்கல் அள்ளி ஏழு கன்னிகளுக்கும் சாமி படச்சு அந்த தேர் இழுத்து அந்த சாமி வந்து ரொம்ப பிரமாண்டமா கொண்டாடப்படும் கன்னிமார் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் கரூர் மாவட்டத்தில் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து இருக்காங்க மதப்படி இப்போ இந்து மதத்தில் இந்த மாதிரி கிறிஸ்டின் மதத்தில் அவங்க ஏசுவை வந்துவிட்டு பிரமிக்கும் வகையாக புனித வெள்ளி அவங்க ஏசு மாதிரி என்னென்ன கிறி கிறிஸ்மஸ் இந்த மாதிரி கிறிஸ்துவ மதத்தில் கொண்டாடுவாங்க முஸ்லீம் மதத்தில் வந்துவிட்டு ரம்ஸான் பக்ரீத் இந்த மாதிரி அவங்க மதத்துக்கு கொண்டாடும் வகையில் அவங்க வந்துட்டு கொண்டாடுவாங்க ஸோ கரூர் மாவட்டத்தில் எல்லாப் பண்டிகையும் ரொம்ப பிரமாண்டமாக கொண்டாடப்படும் இப்போ ரம்ஸான் போயிகிட்ருக்கு ரொம்ப கொண்டாட்டமாக ரம்ஸான் கொண்டாடிகிட்ருக்காங்க மாதிரி கிறிஸ்டின் மதம் முஸ்லீம் மதம் இந்து மதத்தில் வர மு முக் முக்கால்வாசி பண்டிகைகளை எல்லா மதங்களும் விரும்புவாங்க ஸோ மதம் தவிர மனுஷங்களும் வந்துட்டு ரொம்ப ஒன்னுதான் ஸோ எல்லாப் பண்டிகையுமே எல்லாரும் விரும்ப ஆரமிச்சுட்டாங்க இப்போது காலப்போக்கில் எல்லா பண்டிகையுமே ரொம்ப பிரமாண்டமாக கொண்டாடப்படுகிறது எல்லா பண்டிகைக்கும் எல்லா மதக்காரங்களும் போகிறாங்க வர்றாங்க மதம் ஜாதி இதெல்லாம் வந்துவிட்டு இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு எல்லா ஜாதியும் எல்லா மதமும் கடவுள் ஒன்னுதான் அதுக்கு எதுக்கு மதம் இந்த மதம் இந்த மதக் கடவுள் இந்த மதக் கடவுள் கடவுள் மதத்தை மாத்தாமல் எல்லா மதங்களும் ஒன்றாவே இருந்து கடவுளை ஒன்றா வழிபட்டுகிட்டு வராங்க